தமிழ்மொழி வந்துவிட்டு கலாச்சார அடிப்படையில் பாதிப்பு அப்படிங்குறதுயெல்லாம் எதையும் வந்து ஏற்படுத்துல ஆனால் வந்து இப்போ வெளிநாட்டவர்க்கெல்லாம் நம்ம தமிழ்மொழியோட கலாச்சாரத்தை பற்றி நம்ப வந்துவிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம வந்துவிட்டு தமிழ்மொழியில சொன்ன அவங்களுக்கு புரியிறது இல்லை அதுக்கு வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலிஷ் அந்தமாதிரி வேறு வேறு மொழியில சொன்னால்தான் அவங்களுக்கு புரியுது இது வந்து என்னென்னா அந்த தமிழ் மொழி நம்ப கலாசாரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ப பெரிய பெரிய கம்பனிலலாம் போய் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்ப தமிழ் மொழி மட்டுமே வந்துவிட்டு கற்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே போய் வந்துவிட்டு நம்மளால வந்துவிட்டு என்னென்ன நமக்கு அங்கே வேலையலாம் கிடைக்காது ஏன்னா இங்கிலீஷ் வந்துவிட்டு தெரிஞ்சால் மட்டும் தான் இப்போ எல்லா இடத்துலயுமே வந்துட்டுனா வேலை கிடைக்கும் அதனால் இதுவும் வந்துவிட்டு என்னென்னா தமிழ்மொழி வந்து கலாச்சார அடிப்படையில் வந்து என்னென்னா பாதிக்கபட்டுருக்கு அதுக்கு அப்புறம் தமிழர்களாகவே இருக்குறதுனால கூட நிறைய பக்கம் வந்துவிட்டு என்னென்னா சில பேர் ஏளனமாக கூட என்னென்னா மதிக்கபடுறாங்க இது எல்லாம் வந்து தமிழ் மொழி கற்றுக்குறதுனால இது நம்ப கலாச்சார அடிப்படையில் வந்துவிட்டு நம்ப பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே வந்துவிட்டு என்னனா இருக்கு